வயதானவங்க வந்து தாயக்கர விளையாடுறாங்க ஏன்னா அவங்கனால ஓடி ஆடி விளையாட முடியாது அப்டிங்கிறதுனால் உட்காந்த இடத்துலையே தாயக்கர தாயக்கட்டம் போட்டு தாயக்கரம் போட்டு தாயக்கரம் விளையாடுறாங்க அதுபோக சீட்டாட்டம் ஆடுறாங்க சீட்டாட்டமும் உட்காந்து விளையாடுற விளையாட்டு அப்டிங்கிறதுனால ஓடி ஆடி விளையாட முடியாது அப்டிங்கிறதுனால சீட்டாட்டம் வந்து அதிகமாக விளையாடுவாங்க